யார் பேசுறது ஆ நான் அருள்செல்வி பேசுகிறேங்க எங்கே இருக்கிற இது மாதிரி சாப்பாடு செய்யலை கடையில எங்கேயாச்சும் சாப்பாடு இருந்தால் வாங்கிட்டு வாயேன் ஆ வரதுக்கு லேட் ஆகுமா சரிங்க அதுதான் சாப்பாடு செய்யலை நான் வேற இங்கே ஒரு இடத்துக்கு போய்ட்டு வந்தேன் அதனால அப்புறம் சாப்பாடு செய்யலை மழை வர மாதிரி இருக்குது அப்புறம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அலட்சியமாக நான் அப்புறம் படுத்துட்டேன் அப்புறம் எங்கேயாச்சும் ஆர்டர் ஆர்டர் பண்ணி வர வைக்கிற மாதிரி ஏதாச்சும் சொல்லேன் வர மாட்டாங்களா இப்போ ஓ டைம் ஆனதால இது மாதிரி வரலைன்னு சொல்கிறாங்களா எதுக்கும் கேட்டுப்பார் அங்கே சரிங்க அப்போ என்ன தான் செய்யணும் இப்போ எனக்கு ஒன்னும் முடியலை நான் ஒரு சாப்பாடு செய்யலை அங்கே விசாரிச்சு பாருங்கள் அங்கே சாப்பாடு அங்கே எங்கேயாச்சும் கடை இருக்கான்னு சொல்லி கேளுங்கள் அங்கே பக்கத்தில் கடை இல்லைனா நான் என்ன பண்ணுறது அப்புறம் ஆ சாப்பாடு இருக்கான்னு சொல்லி கேளுங்கள் இல்லைனா ஏதாச்சும் வாங்கிட்டு வாங்க தக்காளி சாப்பாடு ஏதாச்சும் ஏதாச்சும் இல்லை புரோட்டா ஏதாச்சும் இருந்தால் வாங்கிட்டு வாங்க மழை வரதால் அப்போ நான் சாப்பாடு செய்யலை அப்புறம் ரொம்ப நேரம் ஆயிட்டால் கடை இருக்காதுன்னு சொல்கிறாங்களா சரீங்க சரி பார்த்து ஏதோ வாங்கிட்டு வா இல்லைன்னா அப்புறம் என்ன பண்ணுறது அப்புறம் சர் சரி